ஹலோ மங்களம் ஹோட்டலுங்களா ஆட்ரு கொடுக்கறேங்க எங்களுக்கு வந்து சிக்கன் க்ரேவி மட்டன் க்ரேவி ரைஸு ரசம் கவாப்பு இதல்லாம் ஆட்ரு கொடுக்கறோம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க சந்தியா காலேஜ் பின்னே நவாப் நகர் குடி இருக்கிறோம் சொந்தகாரங்க ஒரு பத்து பேர் மேல்கொண்டு வந்திருக்காங்க எங்கள் வீட்டில் ரைஸு சாதம் ரசம் க்ரேவி கொஞ்சம் எங்களுக்காக செஞ்சுருந்தோம் நிறைய சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க பேரன்மார்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ராக வேணுன்றதுனால் ஆட்ரு கொடுக்கறோம் எடுத்துட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு சப்ளை செய்யுங்க ஆட்ரு கொடுத்தத நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பே பேமெண்ட் வந்து பே பண்றோம் ஆட்ரு கொண்டாந்து வீட்டாண்ட கொடுத்துட்டு போயிடுங்க